எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மீன் என்னன்னா வஞ்சரம் மீன் கோலா மீன் விரால் மீன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பொதுவாக மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா வஞ்சரம் மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வஞ்சரம் மீன் ரேட்டே வந்து எட்நூறுபா விற்கிது ஒரு கிலோ எட்நூறுபா அதையும் அந்த விலைய பார்க்காம அந்த மீனோட டேஸ்ட்டுக்காக எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க அந்த மீனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தாக்கா கோலா மீன் கோலா மீன்னு எடுத்துக்கிட்டாக்கா கோலா மீன்ல வந்துட்டு ஒரே ஒரே ஒரே முள் தான் இருக்கும் அதனால ஈஸியாக குழந்தைங்கெல்லாம் பச்ச குழந்தைங்க அப்படின்னா முள்ளெல்லாம் எடுக்காமல் ஈஸியாக சாப்பிட்ருலாம் சதை பத்து உள்ள மீனாக இருக்கும் அதனால ஈஸியாக சாப்பிட்ருலாம் அதனால பொது மக்களுக்கு வந்து அந்த மீன் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மீனாகவும் இருக்குது அதுக்கப்புறம் கெண்டை மீன் அப்படின்னு பார்த்தாக்கா கொஞ்சம் முள் இருக்க தான் செய்யும் அது வந்து சின்ன பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட முடியாது பெரியவங்கள் அப்பா அம்மா அக்கா அந்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்லாம் முள் எடுக்க தெரிஞ்சவங்கள் சாப்புடலாம் ஏன்னா கெண்டை மீன் வவ்வால் மீன் அடுத்து வ வவ்வால் மீன் அப்படினு பார்த்தாக்கா வவ்வால் மீன் வந்து அதுவந்து கழுவும் போதே அதுக்கு வந்து நெய் விடும் நெய் மாதிரி ஒரு அப்படியே கொழகொழப்பாக ஒரு கொழுப்பு வரும் அந்த கொழுப்பை வந்துட்டு சாப்பிட்டாக்கா வைட்டமின் வைட்டமின் சி வந்துட்டு அதில் இருக்குது அதனால அந்த மீன் சாப்பிட்றது வந்து எல்லாருக்குமே நல்லதுன்ட்டு பொது மக்கள் வந்து வவ்வால் மீனை விரும்பி சாப்பிட்றாங்க எனக்கு எல்லா மீனுமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு வஞ்சர மீனும் வவ்வால் மீனும் தான் ஏன்னா அதில் வந்துட்டு முள் இருக்காது கட் கட்டாக கேக் கேக்காக சூப்பராக அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டோட நல்லா சாப்பிட்லாம் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்